கிராமப்புறங்கள்ல உள்ளூர் விவசாயத்தொழிலுக்கு ஆதரவாக நிறையா வணிகங்கள் நிறுவப்பட்டு வருது உதாரணத்துக்கு பார்த்திங்கனா விவசாயப்பொருட்கள்ல விநியோக கடைகளாகிற கடைகளாக இருக்கட்டும் கால்நடை விநியோகக் கடைகளாக இருக்கட்டும் அப்புறம் நம்ம விளைவிக்கிற பொருட்களை சந்தைப்படுத்துகிற உழவர் சந்தைகளாக இருக்கட்டும் வேளாண் சம்மந்தமான செயல்பாடுகளாக இருக்கட்டும் விவசாய ஒப்பந்த சேவைகளாக இருக்கட்டும் இது எல்லாமே ஒரு வணிகம் மாதிரி செயல்பட்டு வருது நம்ம விவசாயப்பொருளை விநியோகிக்கிற கடைகள்ன்னு பார்த்திங்கனா நம்ம விளைவிக்கிற பொருட்களை அதாவது அந்த பருத்தி நெல் இந்த மாதிரி பொருட்களெலாம் விளைவிக்கிற கடையாக இருக்குது அதில் நம்ம நம்மளுக்கு என்ன ரேட்ல கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ ரொம்ப சீப் ரேட்ல தான் அதை கொடுக்குறாங்க அதனால் நிறையா பேர் அதை அந்த கடையை அதிகமாக பயன்படுத்துறாங்கள் அதே மாதிரி கால்நடை விநியோகக் கடைகள் அப்படின் பார்த்திங்க அப்படினா கால்நடைகளுக்கு தேவைப்படுற தீவனம் அந்த மாதிரி பொருள்களெலாம் அங்கே ரொம்ப கம்மியான ரேட்ல கொடுத்துட்டு வராங்கள் உழவர் சந்தைகள் அப்படினா இப்போ எல்லா ஊர்லையுமே உழவர் சந்தைகள் நிறையா அதிகமாக காணப்படுது உழவர் சந்தைகள்ல நம்ம வீட்டிலே போடப்படுற காய்கறிகள் அந்த மாதிரி பொருட்களெலாம் சந்தைப்படுத்துவது தான் இப்போ நீங்களே பார்த்திங்க அப்படின்னா சந்தையில பொருட்களை ரொம்ப கம்மி ரேட்ல கொடுக்குறாங்க அதுவும் நீங்கள் ஒரு ஒன்போது மணிக்கு மேலே நைட்டு போனீங்கள் அப்படின்னா ரொம்ப கம்மியான ரேட்ல அதை வாங்கிட்டு நீங்கள் அதை ஒரு வாரத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி உழவர் சந்தைகளெலாம் இப்போ நிறையா இயங்கிட்டு வருது அப்புறம் விவசாய ஒப்பந்த சேவைகள்ல அப்படின்னு பார்த்திங்கனா விற்கிறவங்களுக்கும் அதை வாங்கி வேளாண் பொருட்களை விலை பொருட்களை விளைவிக்கிறவங்கள் இவங்க ரெண்டுத்துக் ரெண்டு பேருக்கும் போடப்படுற ஒப்பந்தத்தை தான் விவசாய ஒப்பந்த சேவைகள் அப்படின் சொல்கிறோம்